ஹலோ சார் ஹரி ட்ராவெல் ஏஜென்சியா எஸ் சார் எனக்கு வந்து சென்னை ஏரியா நான் சென்னைலேருந்து கம்மிங் இப்போ அந்த திருவிழா இருக்கில்ல தேர் திருவாரூர் தேர் திருவிழாவுக்கு நான் வரேன் நான் சென்னைலேருந்து கம்மிங் மண்டே வந்து நான் வந்து மார்னிங் வந்து கும்பகோணம் வந்துடுவேன் கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து என்னை திருவாரூர் வரைக்கும் அந்த கோவில் வரைக்கும் என்னை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணணும் திருவிழா முடிஞ்சவுடனே நான் என்னை வந்து என்ன பண்ணணும் ஈவினிங் வந்து ஒரு டென் ஓ க்ளாக் வந்து திருவாரூர்லேருந்து கும்பகோணத்தில் வந்து என்னை ட்ராப் பண்ணிடணும் எனக்கு வந்து லவ்வென் ஃபிப்டீனுக்கு பஸ்ஸு இருக்குது சாரி ட்ரைன் இருக்குது எனக்கு கும்பகோணத்துலேருந்து சென்னைக்கு உங்கள் ஏஜென்சியில் எவ்வளோ அமௌண்ட்டு ஆகும் இதுக்கு

நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலியாக வரோம் எங்கள் ஃபேமிலியில் வந்து மொத்தம் பத்து பேர் இருப்பாங்க ஒரு சின்ன கொழந்தையோடு

சார் எய்ட் தெளசண்ட்ங்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கே கும்பகோணத்துலேருந்து திருவாரூர் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சி அந்த கிலோமீட்ரு தான் இருக்கும் அவ்வளோ கிலோமீட்ரு தான் இருக்கும் அதுக்கு கொஞ்சம் அதிகமாக ஓகே சார் ஓகே ஓகே அப்போது நீங்கள் புக் பண்ணிக்கங்க பிக்கப் வந்து மண்டே வந்து மார்னிங் வந்து எய்ட் ஓ க்ளாக் நாங்கள் உள்ளே வந்துடுவோம் நான் டிரைவர் வந்து ரெடியாக இருக்க சொல்லுங்கள் என்னோடய நம்பர் உங்கள் டிரைவர்கிட்ட கொடுத்துருங்க கால் பண்ண சொல்லுங்கள்

தேங்க் யூ சார்